இந்தியாவில் வந்து முக்கியமான தருணம் வந்து எதை நினைக்கிறன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்தரம் கிடச்சது தான் அதுவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடச்சிது அதுக்காக வந்து நம் நாட்டு தலைவர்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக அதுவந்து இப்போ காந்தி நேரு எல்லாரும் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்ருக்குறாங்க அதனால இப்போது வந்து விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க நெல் சா நெல் நெல் வந்து சாகுபடி செஞ்சு அதை நம்மளுக்காக வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதை மாதிரி இப்போ தண்ணி தண்ணி வந்து கெடைக்காம அதுக்கு எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணி நம்மளோடய வாட்டர் நம்ம நாட்டு நலனுக்காக இவங்கெல்லாம் பாடுபடுகிறாங்க